நான் ஒரு படம் எடுக்க போறேன்னா அந்த புகைப்படம் ஓரு கருத்தை ஒரு மக்கள் கிட்டே எடுத்துட்டு போய் சேக்கணும்ன்ற நோக்கத்தோடு தான் நான் ஒரு புகைப்படம் எடுப்பேன் அந்த புகைப்படத்தின் மூலமா மக்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு புகைப்படம் எடுப்பேன் அப்படி நான் எடுத்த ஒரு புகைப்படம் தான் ஒரு மார்க்கெட்டில் ஒரு நபர் வந்து அவரோட பொருளை வித்துவிட்டு காசு வாங்குகிற மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்தேன் அந்த புகைப்படத்தை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் விட்டுருந்தேன் இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் பார்த்துட்டு அவரை பிச்சைக்காரன்னு நெனைச்சிக்கிட்டாங்க ஆனால் உண்மை என்னென்னா அவர் ஒரு ஏழையான விவசாயி அவர் விவசாயம் பண்ண அந்த பொருளை விற்று அவர் உக்காந்து காசு வாங்கிட்டுருக்காரு அதை பார்த்த எல்லோரும் முதல்ல பிச்சைகாரன்னு தான் நெனைச்சிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் போய் சொன்னே இந்த மாதிரி கமாண்ட் செக்ஷனில் அவர் பிச்சைக்காரன் கிடையாது அவரு ஒரு விவசாயி அவரு கை நீட்டி காசு வாங்குகிறதுனால அவரு பிச்சைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சதுக்கு அப்புறந்தான் அவுங்களுக்கு தெரிஞ்சுது